சார் நான் ஹேர் கொஞ்சம் வளர்த்து வெச்சிருக்கேன் சார் அதை ஹேர்கட் பண்ணணும் சார் சார் நார்மலாக ஹேர்கட்டுக்கு எவ்வளோ சார் அமௌண்ட் வரும் ஒன் டொண்ட்டியா சார் ம் ஓகே சார் அது வந்து ம் ஓகே சார் அது வந்து ஹேர்கட்டும் பண்ணணும் ட்ரிம்மிங்கும் பண்ணணும் சார் ப்ரைஸ் எவ்வளோ

ம் ஓகே சார் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் ட்ரிம்மிங் ப்ளஸ் ஹேர்கட்டு ஆக்டர் சூர்யா அஞ்சான் வந்து அஞ்சான் படத்தில் ஹேர்கட் இருக்கும்ல சார் ஆமாம் சார் அதே மாதிரி ட்ரிம்மிங்கும் ம் ஓகே சார் ட்ரிம்மிங்கும் அதே மாதிரி பண்ணணும் ம் ஓகே சார் அது ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் சரிங்க சார் இங்கேயிருந்து உங்கள் லொக்கேசன் சலூன் இங்கே எவ்வளோ தூரம் சார் இருக்கும் ம் ஓகே சார் லோக்கல் தானே சார் இங்கே பக்கம் தானே சார் ம் ஓகே நான் காரைக்குடிக்கு பக்கத்து ஊர் தான் சார் ஆடு ஆ ஆஃபர் ஆஃபர் ஆட் வந்திருந்துச்சு அதனால் தான் சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் வர்றேன் சார் ம் ஓகே சார் ஆ ஓகே சார் நான் வந்து நேரில் வர்றேன் சார் ம் ம் ஓகே சார் தேங்க்யூ சார் ம் ஓகே